கால்நடை மருத்துவம் படித்தவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கனா இப்போ பௌல்ட்ரி பார்ம் இருக்கிற ஏரியாவில் வந்து நிறையா இருக்குது பட்டு இந்த விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துலல்லாம் வந்து அவ்வளோவா வேலைவாய்ப்பு இல்லை டவுனில் வந்து நிறையா இருக்குது ஏன்னால் டவுனிலெல்லாம் நிறைய பெட் அனிமல் வளர்க்கறாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்காக வெட்னரி படித்தவுங்களுக்கு வேலைவாய்ப்பு அங்கே இருக்குது நீ கிராமத்தில் பார்த்தீங்கனா வெட்னரிக்கு அங்கங்கே ஒரு கவர்மெண்ட்டு வெட்னரி ஹாஸ்பிட்டல் இருக்குது அதில் நம்ம மக்கள் தேவையான மாடு ஆடெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கறோம் மித்தபடி ரொம்ப எமர்ஜென்சி அப்பிடின்னா ப்ரைவேட் டாக்ட்ரு வந்து கிராம வரைக்கும் வர அளவுக்கு இருக்கிறாங்க இப்போது வெட்னரி படித்த டாக்டர்ஸு அங்கங்கே இருக்கிறவுங்க ஆடு கிராமத்தில் ஏதாவது நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா உடனே நேராக வீட்டுக்கு வந்து அந்த பெட் அனிமலோ அல்லது அந்த பௌல்ட்ரியோ வாட் எவர் இட் இஸ் அதை வந்து பார்க்கற அளவுக்கு இப்போ கொஞ்சம் டெவலப்பாகிருக்கு முன்னாடியெல்லாம் முன்னாடி காலகட்டத்துலெல்லாம் அந்தளவுக்கு வாய்ப்பில்லை இப்போது வெட்னரி படித்தவங்களுக்கு அந்த கோழிப் பண்ணைகள் மாடு பண்ணைகள் அதுலெல்லாம் வந்து வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கு கிராம அளவில் இன்னும் அதுக்குண்டான டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல சொல்ல முடியல பட்டு சிட்டிஸ்லெல்லாம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஏன்னால் வீட்டுக்கு வீடு சிட்டிஸில் எல்லாம் பெட் அனிமல் வளர்க்கறாங்க ஸோ அவங்க சின்ன ஒரு பெட் அனிமலுக்கு ஒரு சங்கடம் ஏற்படுதுன்னாலே உடனே வந்து டா வெட்னரி டாக்டரை வீட்டுக்கு வரவழைச்சி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டு பார்க்கறாங்க தட்ஸ் அவ்வளோ தான் அதைப் பற்றி